அண்ணா ர ரவிச்சந்திரன் அண்ணா நான் வந்து மோகன் பேசுகிறேன் நல்லாயிருக்கீங்களா ஆ அண்ணா ஒன்னுல்லண்ணா ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதான் சரி என்ன போடலாம் அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கலாம்னு தான் கால் பண்ணியிருக்கேன் ஆமாண்ணா ஆ இப்போ தான் இப்போ எனக்கு வயது நாற்பதாச்சி ஆமாண்ணா நான் இதுவரையிலும் எதுவுமே பாலிசின்னு போடாமல் விட்டாச்சி ஆ இப்போ தான் கொஞ்சம் ஒரு பாலிசி போடலாம்ன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன பாலிசி போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து போஸ்ட்டு கிராஜுவேட் படித்திருக்கிறேண்ணே சரிண்ணா சரி இருக்குண்ணா இருக்குது இருக்குது நான் கொடுத்துறேன் ஒன்றும் பிரச்சனையில்ல அப்படியா சேரிண்ணா இப்போ எனக்கு இன்சூரன்ஸு பிரிமியம் எவ்வளோ வரும் எவ்வளோ மெச்சூரிட்டிண்ணா வரும் ம் ம் சேரிண்ணா சரி சரி ம்

சேரிண்ணா இப்போ எவ்ளோண்ணா மாதம் பிரிமியம் கட்டுற மாதிரினா எவ்வளோ வரும் மினிமம் ஆ கட்டிர்லாண்ணா மாசம் மாசம் கட்டிடலாம் இருபது வருஷம் கட்டுற மாதிரியா கொடுத்துர்லாண்ணே இருபது வருஷம் கொடுத்துர்லாம் சரி ஆ மாசம் ஒரு ஆயிர்ரூபா கட்டுற மாதிரினா என்னால் முடியுண்ணா இப்போ இதுக்கும் ஜிஎஸ்டி இருக்காண்ணா சரிண்ணே அதுவும் கட்டிடுவோம் சேரிண்ணா அதேமாதிரி கட்டிடுவோம் நீங்கள் எவ்வளோன்ட்டு வரும்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட்டுலாம் எடுத்துட்டு நாளைக்கு நேரில் வந்து பார்க்குறேன் சரி ரைட்டு நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வர்றேன் ஆ சேரிங்கண்ணா நாளைக்கு வர்றேண்ணா நேரில் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிக் கொடுத்து என்ன உதவி பண்ணிக் கொடுங்க ம் ஆ ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி ம் ம் ஆ அது நாளைக்கு நேர்லேயே வர்றேண்ணா எல்லாமே பேசிக்குவோம் ஆ ஆமாண்ணா ரொம்ப நன்றிண்ணா ம்